சிறு வயதிலேருந்தே நட்சத்திரங்கள்னா ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரங்கள் வந்து எப்போதுமே நிலாவை சுற்றி இருக்கும் ஆனால் நிலாவை விட பெரிசா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் ஆனால் நமக்கு இந்த தூரத்துலிருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும் நட்சத்திரங்களை பற்றி கட்டுக் கதை கதைகள் நிறையா நம்ம சின்ன வயதில் சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் என்ன கட்டுக்கதைகள்னு சொல்லுறதவிட நம்ம குறும்பு பண்ணோம்னால் இல்லாட்டினா வந்து சாப்பிட அடம்பிடிச்சாலோ அப்போ சொல்லுற விஷயங்கள் என்னென்னால் நட்சத்திரங்கள் மேலேருந்து உன் மேல் விழுந்திரும் இல்லாட்டினா நட்சத்திரங்கள் உன்னை தூக்கிகிட்டுப் போயிரும் இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மிரட்டுறதுக்காக சொல்லுவாங்க அப்புறம் வேற விஷயம் நட்சத்திரம் பற்றி பிடிச்ச விஷியம் அப்படின்னா நம்ம யாரையாச்சும் மிஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம யாரையாச்சும் ரொம்ப நினைக்கிற போதோ நட்சத்திரத்தை பார்த்து பேசும்போது நம்ம அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை நிறைய பேர் உணர்ந்தும் இருக்காங்க இது என்னோடய அனுபவம்